ஹலோ ஒன்னில்லைங்க சாக்லேட்டு கேக்தானே இது பட்டர்ஸ்காட்ச்கு எவ்வளோ ஆகும் சரி டெய்ரி மில்க்குங்க டேட்ஸ்ஸு சார் சரிங்க எனக்கு பார்பன் பேஸ் சாக்லேட்

ம் சரிங்க ம் சரிங்க ஃப்ளேவரோடு ஃப்ளேவர் ஃப்ளேவரோடு வேணும் அதுதாங்க

எனக்கு நாளைக்கு இல்லை ரெண்டு நாளுக்குள்ளே அந்த மாதிரி ம் அது அது இருக்குது

நாங்கள் நாங்கள் சொன்ன இதுவே ஐட்டமே நான் சொல்கிற ஐட்டமே இருந்தால் போதுங்க ஆ

இல்லை